இந்தியாவில் பிரபலமான விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு ஃபுட் பால் கோகோ கபடி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஸ்விம்மிங் இன்னும் நிறையா இருக்குது அது பிரபலமான விளையாட்டுன்னு பார்த்தீங்க விளையாட்டு அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடி உஷா இருக்காங்க சச்சின் தோனி சானியா மிர்ஸா விஸ்வநாத் ஆனந்த் பிரக்ஞ்னாந்தன் அவங்க ரொம்ப நல்ல இந்த வாட்டி ரொம்ப ரீச் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கூட பிரைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாேரும் பாராட்டு தெரிவிச்சுருக்காங்க அதனால் இவங்கலாம் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க இண்டியாவில்